நான் ரீசன்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் கண்டைனர் வாங்கிருந்தேன் அது பார்க்க லைட் வெயிட்டாக இருந்தது அதுக்குள்ளே பருப்போ அரிசியோ வச்சு வெயிட் வச்சி நம்ப தெரியாமல் ஸ்லிப் ஆயி அது விழுந்துச்சுன்னா உடையற மாதிரி அதுக்கு இருக்கு அதுவும் இல்லாமல் அது பிளாஸ்டிக்ன்றதுனால அதில் இருக்க திங்க்ஸ் வந்து ஹெல்த்தியும் கிடையாது அது மேலே வந்து அழுக்கு படிஞ்சிகிட்டே இருக்கு துடச்சி துடச்சி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு பார்க்க வாங்கும்போது இருந்த க்ரிப்பு வந்து ஒரு டென் யூஸஸ்க்கப்றம் அதில் ஓரத்தில் இருந்த அந்த லப்பர்லாம் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சி ஏர் டைட் ஆகாமல் உள்ளே இருக்க பொருள் சீக்கிரமாகவே வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு